ஹலோ

இன்சூரன்ஸ் போடணுண்ணா ஹலோ

எப்படிண்ணா இன்சூரன்ஸ் காருண்ணா ஒயிட் போர்டுண்ணா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிண்ணா

டாடா இண்டிகாண்ணா

வேல்யூ அதுதாண்ணா டவுட்டுக்கு அதே போடலான்றீங்களா

ம் ரெண்டு ஐம்பதே போட்டுருங்க ஆ ம் ம் இன்சூரன்ஸ் வருமாண்ணா அது எவ்வளோண்ணா வரும் இல்லைண்ணா அது வந்து இல்லை பழைய பாலிசி இல்லை இப்போ தான் புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன் எட்டுரூவாயிக்குள்ளைங்களா கையில் வந்து இப்போ ஒரு பத்துரூபா இருக்குதுண்ணா ஆ ஆ

ஆ சரிங்கண்ணா

சரிங்கண்ணா

ஆ வெச்சுருக்கேண்ணா ஆ சரிங்கண்ணா

வீட்டில் இருக்குது எடுத்துன்னு இ நீங்கள் சொன்னீங்கன்னா எடுத்துன்னு வந்து காட்டு இது பண்ணுறோம்

ஆ ஆ

ஆ சரிண்ணா

ஆ சரிண்ணா ஆ